இந்தியாவில் அப்படின்னு பார்த்திங்கன்னா என்னால் பேச முடியாது ஏன்னால் வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டு தமிழ்நாட்டில் தான் நான் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இந்த போக்குவரத்து எல்லாம் இருக்குது அப்படினுட்டு ஒரு எனக்கு ஒரு ஐடியா இருக்குது மற்ற மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த டெல்லி அந்த மற்ற சில மாநிலங்கள் மும்பை அந்த அந்த மற்ற சிலன்னு பகுதிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து இந்த நியூஸ் வழியாகவோ இல்லை வேற ஏதாவது தகவல் வழியாகவோ ஒரு சில விஷயத்தை அறிஞ்சிக்கிறேன் போக்குவரத்து அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒருசில பகுதிகளில் பார்த்திங்கன்னா உண்மையாகவே வந்து பார்த்திங்கன்னா இப்போது தமிழ்நாட்டை எடுத்துக்கின்னா தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இலவசமாக நீங்கள் வந்து ஒரு போக்குவரத்து கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஸ்கீம் இருக்குது ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உண்மையாகவே ஒரு மிக அட்வான்டேஜஸான ஸ்கீமு அதை தவிர பார்த்திங்கன்னா டெல்லிலேயும் சே டெல்லிலேயும் பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து இலவசமாக போக்குவரத்து பண்ணலாம் மஹாராஷ்டிராலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்தில் ஒரு சில இப்போது பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா போக்குவரத்து பெண்களுக்காக இலவசமாக இருக்குது அதை விட்டு பார்த்திங்கன்னா ஒரு மற்ற நிறைய பகுதிகளில் பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இலவசமாக போக்குவரத்து இது ஸ்கீம் எல்லாமே இருக்குது ஸோ பயணம் வந்து பார்த்திங்கன்னா உண்மையாகவே ஒரு மலிவானதாக தான் நான் நினக்கிறேன்